ஹலோ ஆ ஏங்க ஆ நாங்கள் எங்கள் ஆதார் கார்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிடிச்சிங்க ஆ அது கொஞ்சம் இப்போ அ ஆ அது ஏங்க எனக்கு வேறு வேறு ஒன்று கார்டு போட்டு தரணுங்க ரெடி பண்ணி தரணும் ஆ அப்போ ஃபோன் நம்பருங்களா பழசாக ஆ இருக்கு இருக்குங்க இருக்கு ஃபோன் நம்பரு இருக்குங்க அதே நம்பர் தான் இருக்கு ம் சரிங்க

ஓகேங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைலிங்க டூப்ளிகேட் போடுறதுனால ஒன்றும் சரிங்க சரி நாளைக்கு காலையில் வரட்டுங்க காலையில் வரட்டுங்களா அறுபதுருபா எடுத்துகிட்டு அறுபதுருபா மற்ற இது ரேஷன் கார்டு இது ஜெராக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்களா

ஆ ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு காலையில் நாங்கள் வந்துடுறோங்க ஆ சரிங்க